எனக்கு ஞாபகத்தில் இருக்கிற ஃபைவ் டேஸ் என்னோடய பிறந்தநாள் நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு அப்புறம் என்னோடய ஒய்ஃப்போடய பிறந்தநாள் பதினேழு நாலு ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்புறம் என்னோடய வெட்டிங் டேட் திருமண நாள் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினாலு அப்புறம் என்னோடய டாட்டர் பர்ட்டேஸ் அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு அப்புறம் என்னோட சன் பர்டே பதினேழு ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது என்னால் மறக்க முடியாத ஃபைவ் டேஸ்